தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி அதை கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்டிங்கறது இன்றைய தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள இல்லை தமிழ்நாட்டில் அல்லாது வேறு மாநிலங்களில் வேறு நாடுகளில் உள்ள மக்கள் கண்டிப்பாக விரும்புகிறார்கள் எந்த வகை முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னா நாம் வந்து இப்போ பேசும்போதே தமிழில்தான் பேசணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்தலாம் அவங்க தப்பும் தவறுமாக பேசினாக்கூட வீட்டில் பெற்றோர் தமிழில் பேசும்போது அதை பார்த்து அவர்களுடைய குழந்தைகளும் தமிழில் பேசி பழகுவாங்க அடுத்தது எழுதுறதுக்கு கண்டிப்பாக பயிற்சி கொடுக்கவேண்டும் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக பயிற்சி கொடுக்கவேண்டும் அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் நாளிதழ்கள் வாங்கலாம் தினசரிகள் வாங்கலாம் அதை படித்து அதில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் வந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும்